நம்ம வந்து எதுவுமே மொத பண்ணும்போது நம்மளால் எதுவுமே ரொம்ப நேரம் பண்ண முடியாதுங்க நம்மளோடய கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் தான் வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம அது விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அது வந்து நம்ம ரொம்ப நேரம் பண்ண முடியும் எடுத்ததுமே ரொம்ப லாங் பீரியட்செல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து பண்ண முடியாது அது வந்து ஒர்க் அவுட் ஆகட்டும் இல்லை நீச்சல் ஆகட்டும் எதுவுமே அப்படி தான் நம்ம நீச்சல் அடிக்கும் போது மொதல் தடவ நம்ம கிணத்துக் குள்ளே போய் குதிக்கும் போதே நமக்கு பயமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம ர நம்மளால் ரெண்டு நீச்சல் நீ ரெண்டு தடவுக்கும் நம்மளால் கையை காலை நீந்த முடியாது அதே நம்ம நல்லா கலை பழகிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு பயமில்லாமல் நம்ம அடிக்கலாம் அந்த டைமில் வந்து நமக்கு லைட்டாக மூச்சு அப்படியே மூச்சு வாங்கிற மாதிரி இருக்கும் அதே நம்ம ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டு நம்ம குதித்து டைவெல்லாம் அடிச் டைவெல்லாம் அடித்து நீச்சல் அடிக்கிற அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பயமும் இருக்காது மூச்சும் வாங்காது இன்னும் ரொம்ப நேரம் நம்ம நீச்சல் அடிக்கலாம் ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி தாங்க நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிணோம் அப்படின்னா நம்ம புஷ் அப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் நம்மளால் ஒரு மூணு நாலு புஷ் அப்ஸ் கூட எடுக்க முடியாது அதே நம்ம ரொம்ப நாள் நம்ம ஒர்க் அவுட் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு ஏழு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு இருவது இருவத்தஞ்சு அந்த மாதிரி அதை வந்து நம்ம பண்ண பண்ண நமக்கு வந்து அந்த கண்டினியூஸ் ப்ராக்டிஸ்சில் நம்ம வந்து ரொம்ப நேரம் பண்ணலாம் அந்த மாதிரி தான் எல்லாமே நீச்சல் ஆகட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும் நம்ம எடுத்ததுமே வந்து நம்ம ரிசல்ட்டு இல்லை எடுத்ததுமே ரொம்ப நேரம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது நம்ம கண்டினியூஸாக பண்ண ஆரமித்தோம் அப்படின்னா போக போக நம்மளோடய உடம்பு வந்து அதுக்கு செட்டாகிடும் போக போக அந்த எஃபோர்ட்டை வந்து நம்ம உடம்பு ஏற்றுக்க ஆரமிச்சுரும் அதனால் நம்ம எல்லாமே மா ரொம்ப நேரம் பண்ணலாம் அப்புறம் நம்ம எது பண்ணிணாலுமே நம்ம வந்து எல்லாமே ஒரு கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் நீச்சல் அடிக்கும் போது அப்படின்னா நம்ம பசங்கள் யாரவது உள்ளே இருக்கும் போது நம்ம மேலே குதிக்கறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாமே நம்ம வந்து ஒரு கவனத்தோடு தான் இருக்கணும் க எதுவும் எதுவாக இருந்தாலுமே கவனத்தோடு பண்ணும் போது தான் நமக்கும் நல்லது நம்மக் கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது நம்ம எப்பவுமே ஸ்டெ நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டாக எடுத்துக்கணும் அப்படி எடுத்தாலே வந்து நம்ம உடம்பு வந்து நல்ல எனர்ஜியாக இருக்கும் நம்மளோடய எனர்ஜி வந்து கம்மி ஆகாமல் இருக்கும் ஸோ எது பண்ணிணாலுமே கவனத்தோடு பண்ணுங்கள் மொதல் ஆரம்பியுங்க அதுக்கப்புறம் ரிசல்ட்டு எதிர்பா எதிர்பாருங்கள் மொத நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் கண்டினியூஸாக இது பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் நமக்கு அதோடய பெனிஃபிட் அண்ட் ரிசல்ட்செல்லாம் தெரியும் ஓகே